நான் என் அம்மா அப்பாவை நல்லா மதிப்பேன் ஏன்னால் சின்ன வயசிலேந்து என்ன நல்லா படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி இந்தளவுக்கு இன்றைக்கு காலேஜ் போகிற அளவுக்கு காலேஜ் வந்து சேர்த்திருக்காங்க அவங்கள வந்து எப்போயுமே நான் தெய்வமாக தான் மதிப்பேன் அவங்க வந்து எனக்காக எதுவுமே குற வச்சது இல்லை நான் கேட்டது எல்லாமே எனக்காக பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எது கேட்டாலுமே எனக்கு அடுத்த நிமிஷமே அந்த கஷ்டத்தை தெரியாது எல்லாமே பண்ணி கொடுத்தட்றாங்க எனக்காகவும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காகவும் நானும் படித்து நல்ல பெரிய ஆளாகணுன்ட்டு கஷ்ட்டப்படுறேன் என் அம்மா அப்பாக்காக நான் வந்து நல்லா எங்கள் அம்மா அப்பாக்கு நல்ல பொண்ணாக நான் நல்லா இதுவாக இருப்பேன் எங்கள் அம்மா அப்பா வந்து யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் எங்க அம்மா அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களை வந்து நான் ஒரு தெய்வமாக மதிக்கிறேன் அதுக்கு என்னோடய டீச்சர்ஸையும் அதே மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்த குருவும் நான் வந்து அவங்களையும் மதிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே அவங்களும் எனக்கு எல்லாமே இந்த மாதிரி கற்றுத்தந்தாங்க நல்லது கெட்டது அவங்க கிட்டே எடுத்துட்டு போய் வளர்த்த வீட்டில் இருக்கிற வரையும் அம்மா அப்பா இருக்கிறாங்க ஸ்கூலில் விட்டுட்டா டீச்சர்ஸ் தான் எல்லாமே எங்களை வளர்த்து அவங்க தான் இந்த மாதிரி எல்லாமே எனக்கு கற்று தந்தாங்க